இந்தியா பொழுதுபோக்குன்னா எல்லாத்துக்கும் இப்போ பெரும்பாலும் செல்லு செல்லு டிவி செல்லில் இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி ஐட்டங்கள் இப்போது பொழுதுபோக்கா ஆயிப்போச்சு பிள்ளைங்கள் படிக்கிற பிள்ளைங்களை கூட இப்போ அது தான் ரொம்ப பொழுதுபோக்கு என்ன மாதிரி ஒரு கொஞ்சம் வயசானவங்களுக்கு இந்த டிவி பொழுதுபோக்கா ஆயிப்போச்சு வீட்டில வேலையை சமைச்சோமா வேலையை முடிச்சோமா டிவியை உக்காந்து பார்த்தோமா அதுதான் இப்போ பொழுதுபோக்கு மக்களுக்கு வந்து செல்போன் செல்போன்ல வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு அதில் தான் இப்போ பொழுதுபோக்கு ஸ்கூல் போய்ட்டு வந்த உடனே இன்ஸ்காம்ன்ட்டு பார்த்துட்டு வந்து விளாட்றது அந்த துப்பாக்கி வச்சி சுடுறது அது ஒரு பொழுதுபோக்கா ஆயிப்போச்சு பிள்ளைங்களுக்கு சின்ன கொழந்த முதல்ல இப்போ செல் தான் செல் இல்லாட்டா பொழுதுபோக்கே இல்லாத மாதிரி ஆயிப்போச்சு பிள்ளைங்களுக்கு வந்து அதுதான் இப்போது ஒரு நல்ல ஒரு இதாக கருவியாகிப் போச்சு போ செல்லும் நிறைய பெருத்துட்டு மக்களுக்கும் வாங்கிறதுக்கு இப்போ அன்னனாடு பாடுபட்டு சாப்பிட்றவுங்க கூட இப்போ டச்சி செல் இல்லாதவங்க யாருமே கிடையாது அந்தளவுக்கு ஆயிப்போச்சு ஏன்னா அதில் நிறையா பொழுதுபோக்கு நிறையா இருக்குது யூடியூப் பார்க்கலாம் நிறையா அதில் நிறையா தமிழ்நாட்டில என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் மக்கள் பார்த்து அத ஒரு இதாக ஆகிக்கிட்றாங்க அதனால் மக்களுக்கு இப்போ செல்போன் மற்ற எல்லாமே இதாகிட்டு கிடக்குது கம்ப்ளீடரு நாடகம் கம்ப்ளீடருல வந்து எல்லா மக்களுக்கும் இப்போது அந்த கம்ப்ளீடரு இது ரொம்ப எல்லாம் வேலைகள் வர்றதால இப்போ எல்லா கம்ப்ளீடரு படிக்கிறங்கிறதெலாம் அதில் ஒரு இது பேசுகிறாங்க நாடகம் நிறைய பேர் பார்க்கறது பொழுதுபோக்கா ஆயிப்போச்சு செல்போன் வயசானவங்க கூட இப்போ செல்போனை வச்சி யூஸ் பண்ணுற அளவுக்கு செல் ரொம்ப ப்ரபலயமாக ஆயிப்போச்சு